பைக் வந்து பைக் ஓட்டுறது வந்து எல்லோர்க்குமே பிடிச்ச விஷயம் தான் எனக்கு ரொம்ப பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ பைக் ஓட்டுறதுன்னா இப்போ எல்லோரும் ஓட்டணுன்னு ஆசைப்பட்றானோ அதுக்கான ரோடு அதுக்கான ட்ராக்கெல்லாம் இருக்குது அந்த இடத்துலதான் பைக் ரைடிங் எல்லாம் போகணும் ஒருத்தன் ஒருத்தனெலாம் பைக் ரைடிங்கெல்லாம் போகிறோன்ட்டு ஆக்சிரெண்ட்டு அதேமாதிரி பண்ணி விட்டுறானுவோ அவனாலையும் பிரச்சினை நமக்கு வருது அது மாதிரி பொதுமக்களுக்கும் அவனோளால் பிரச்சினை வருது இப்போ கூட்டத்தில் நிறையா ஃபங்க்ஷனும் நடக்கும் அந்த இடத்துலலாம் வேகமாக போகிறோன்ட்டு சனங்க மேலே ஏற்றி விட்டுறானோ அப்புறம் மது அருந்திவிட்டு பைக் ஓட்டுறானோ இதெல்லாம் தவிர்க்கணும் இப்போது உங்களுக்கு ரேஸிங் போவது அந்த மாரி ஆசை வந்ததுன்னா எங்கே போகணும்னா பாண்டிச்சேரியில் இருக்குது அதை மாதிரி கேரளாவுல அந்த மாரி ஒரு ஒரு இடத்துல லைசென்ஸ் வாங்கி ட்ராக் இருக்குது அந்த இடத்துல தான் ஓட்டணும் நம்மாட்டம் சும்மா எல்லா இடத்துலையும் ஓட்டி க க கவர்மெண்ட்க்கு எந்த ஒரு பிரச்சினையும் நம்பளால் ஏற்படுத்த கூடாது இப்போதிக்கி யார இன்ஸ் இப்போ இருக்கிற டூகே கிட்ஸ் எல்லாம் யாரை இன்செட் இன்ஸ்ப்பிரேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா டி டிடிஎஃப் வாஸ் பைக் ரைடர் ஒருத்தவன் இருக்கான் அவனை ஒரு இன்ஸ்ப்பிரேஷனா எடுத் இன்ஸ்ப்பிரேஷனாக எடுத்துக்குன்னு நான் டிடிஎஃப் வாசனு மாரி பைக் ஓட்டணும் அந்த மாரி ஒரு இது கொண்டு வரானோ இப்போலாம் அதெல்லாம் தப்பு அவன் வந்து என்ன பைக் மட்டும் ஓட்டுறான் ஆனால் ட்ராக்குலெலாம் எங்கேயும் ரேஸிங் அவனுக்கெலாம் இன்னும் லைசென்ஸ் எதுவும் கொடுக்கலை அது அதுவே நம்ப அஜித் பார்த்திங்கனா எல்லா எல்லா வித லைசென்ஸும் வாங் வாங்கிருக்கார் அதை மாரி ரேஸிங் போயிருக்கார் பைக் ரேஸிங்கும் போயிருக்கார் காரெல்லாம் ட்ராக்கில் ஓட்டிருக்கார் இப்போ அவருக்கான லைசென்ஸ் அவருக்கிட்ட எல்லாமே இருக்குது அவர் வந்து இப்போ நம்ப ஆக்ட்ரஸ்ஸு யாருமே அந்த மாரிலாம் கார் வாங்க முடியாது அவருக்கு எல்லா காரும் வாங்கலாம் பைக்கு எந்த பைக் வேணாலும் வாங்கலாம் அதுக்கான லைசென்ஸ் அவருக்கிட்ட இருக்குது இப்போ நம்ப எல்லொரும் அந்த மாரிலாம் இது பண்ண முடியாது நம்பளுக்கு ஆசை நீ வந்து ரேஸிங் போகணுன்னு ஆசை இருந்தால் நீ அதுக்கான ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கான பயிற்சி எடுக்கணும் அதுக்கான நல்ல ஒரு இதுக்கு போய்விட்டு கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் நீ ரேஸிங் வரணும் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இந்த கலாச்சாரம் நிலப்பரப்பு இது பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதுனு அப்படி எல்லாம் இல்லை இந்த கலாச்சாரம் வந்து பொதுவாகவே எல்லா ஊர்லையும் இருக்குது இப்போதிக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனா கூத்து கரகாட்டம் கோயில் திருவிழா இந்த மாரியெல்லாம் இருக்குது அதுவே எங்கூரில் வந்து இந்த கோயிலில் ஏதாவது திருவிழா வைச்சாங்கன்னா ஊர்வலம் வருவோம் அப்புறம் கல்யாணம் வைச்சாங்கன்னா கேரளா மேளம் வைப்போம் கலரு வெடி வெடிப்போம் அந்த மாரி இருக்குது அப்புறம் காது குத்துவாங்க பசங்களுக்கு அப்புறம் குட்டி பசங்களுக்கெலாம் எங்கள் குலதெய்வத்துல வந்து படையலெல்லாம் வைப்போம் பேர் வைப்போம் சாமி சாமி பேர் வைப்போம் அந்த மாரி இருக்குது அதை மாரி ஒரு ஒரு ஸ்டேட்லையும் ஒரு ஒரு இது இருக்கும் கேரளாவில் பார்த்திங்கனா கதகளி ஆடுவாங்க அப்புறம் நார்த் இந்தியன்ஸில் பார்த்திங்கனா குச்சுப்புடி கர்நாட்டகாவில் அந்த மாரி குச்சுப்புடி அந்த மாரிலாம் பண்ணுவாங்க அந்த மாரி ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு கலாச்சாரம் மாறும் அதை மாரி நிலப்பரப்பு எதை பார்த்திங்கனா இந்தியாவில் நிறையா இப்போ நம்ப இந்தியாவில் ந ந நிலப்பரப்பு ரொம்ப அதிகம்தான் அதுவே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம் இதை வந்து ஸ்கூலில் நம்ப படிக்கிறப்பபோ எல்லோருக்குமே இது எல்லோருக்குமே இது தெரியும் ஒருத்த ஒருத்தவங்க வந்து இதை அதிகமாக டீட்டெய்லாக கற்றுக்க மாட்டாங்க இதுக்கப்புறமாவது இதை பற்றி எல்லாம் கற்றுக்குங்க இது ரொம்ப முக்கியமானது முக்கியமானது வாழ்க்கைக்கு